நான் வந்து படிக்கும்போது எதுலையும் கலந்துக்கலை ஏன்னால் எனக்கு அப்போது வந்து அனுபவமும் இல்லை நமக்கு அந்த பழக்கமும் இல்லை அதால எதுவும் கலந்துக்கலை இப்போது போய் பசங்கள் படிக்கிறாங்க படிக்கும்போது போய் பார்க்க பார்க்க போயிருந்தேன் பார்க்க போனாக்கா ரொம்ப ஆர்வமாக இருக்குது சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவுங்கள்லாம் வந்து நல்லா வெள விளையாடுறாங்க நல்லா டான்ஸ் ஆடறாங்க நல்லா பண்ணுறாங்க நமது தலைவர் பேசுறாங்க தலைவர்களை பற்றி பேசுறாங்க சுதந்திர தினத்தை சுதந்திர போராட்ட வீரர்கள் பேசுறாங்க அதுமாதிரி தாங்க இப்போது சினிமா பாட்டுக்கும் ஆடுறாங்க கிராமப்புற பாட்டுக்கும் ஆடுறாங்க அதை பார்க்கும்போது சின்ன புள்ளைங்களாக இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம படிக்காத விஷயம் நம்ம பேசாததை மற்றவுங்க பேசும்போது நமக்கு பார்க்கறத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சுதந்திர சுதந்திர தினத்துக்கு சுதந்திர தின போராட்ட வீரர்கள் தலைவர்கள் இவங்கள பற்றி பேசுறாங்க பேசும்போது ரொம்ப நல்லா நல்லா இருக்குது அது மாதிரி கிராமப்புற பாடல்கள் பாடி சின்ன பிள்ளைங்க ஆடும்போது அதை பார்த்தாதான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது நமக்கே ஆடணும் போல தோணுது அது மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த பசங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாதிரி இப்போ பேசாம ஆடாம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி நமக்கு அவுங்க சொல்லிக் குடுத் சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்லை என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் அப்போது நெனச்சு பார்த்தா இப்போது உள்ள காலக்கட்டத்தில் வந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது படிக்கிற படிப்பிலையும் பெஸ்ட்டாக இருக்கிறது படிப்புலையும் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க டான்ஸ்லையும் பெஸ்ட்டா இருக்கிறாங்க பேச்சுப் போட்டி பெஸ்ட்டாக இருக்கிறாங்க இப்போது வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்க மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதை பார்த்தா நமக்கே இவ்வளோ ஆர்வம் வருதுதான் ஆர்வம் வருது தவிர நமக்கு வந்து நம்ம ஒரு லீடராக இருந்து நம்ம வந்து ஒரு அவங்களும் படிச்சிருக்க மாதிரி இருக்கும் தவிர நம்ம வந்து வேறு ஒன்றும் சொல்ல முடியலை அது மாதிரி சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு ஆடும்போது அதை பார்க்கு பார்க்கும்போது ஒரு ஒரு விதமாக வேடங்கள் போட்டு அது ஆடும்போது நமக்கு நல்ல மகிழ்ச்சியாகதான் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது